ஹலோ ஹலோ லக்ஷ்மி உரக்கடைங்களாம்மா லக்ஷ்மி உரக்கடைங்களா ம்மா நான் தமிழ்செல்வி பேசுகிறேன் ஆ தமிழ்செல்வி பேசுகிறேம்மா மாடூரிலேருந்து பேசுகிறேன் ஆ எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் காடு வெச்சுருக்கோம்மா பயிர் பண்ணிகிட்டுக்கறோம் நெல் ஒரு ரெண்டு ஏக்கர் போட்டுருக்கறோம் பொன்னி நெல் கரும்பு ஒரு ஏக்கர் போட்டிருக்கோம் ஆ அதனால எங்களுக்கு வந்து உரம் வேணும்மா அது எந்த மாதிரி உரம் வைச்சா நல்லாயிருக்குன் தெரில

ஆ இயற்கை உரலாம் இருக்குதுங்களாம்மா

ஆ

ம் ம்ம் ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா ஆர்கானிக்காக இருக்கா எல்லாமே செயற்கை உரலாம் இல்லைங்களா

ம் ஓகேம்மா ம் சரிம்மா ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து மொத்தமாக எடுக்கிறோம் கொஞ்சம் ரேட்டு குறைச்சி கொடுப்பீங்ளா

சரிங்கம்மா சரிங்கம்மா எனக்கு வந்து ஆ இப்போ வந்து இந்த பொன்னி நெல் நட்டிருக்கறேம்மா அந்த பொன்னி நெல் வந்து நல்லா விளைச்சல் வரத்துக்கு வந்து எந்த உரம் போட்டால் நல்லாயிருக்கும்மா ஊரியா பொட்டாசியம் இதெல்லாம் கலந்து போட்டால் நல்லாயிருக்குங்களா

சரிங்கம்மா

சரிங்கம்மா இந்த பஞ்சகவ்யலாம் சொல்கிறாங்கள அதெல்லாம் இருக்குதுங்களாம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் சரிம்மா எங்கள் அட்ரஸ் சொல்கிறோம் நீங்கள் உங்கள் கடையிலே வண்டி இருந்தால் கூட நாங்கள் வந்து எவ்வளோ அளவுன்னு சொல்கிறோம் அதை நீங்கள் நான் அமுச்சி விட்ருங்க சரிங்மா சரிங்மா நான் நாளைக்கு கூட நேரில் வந்து கூட கடைக்கு வந்து பார்த்துட்டு நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா நீங்கள் எங்களுக்கு அமுச்சி விட்ருங்க சரிங்கம்மா சரி ம்ம் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றிம்மா ம் ஆ கனியாமூர் மாரியம்மன் கோயில் தெரு ஆ தமிழ்செல்வி பெரியசாமின்னு சொல்லுங்க ஆ ஆ சரிங்க

ஓகேம்மா ஓகேம்மா கண்டிப்பாக உங்கள் கடைக்கே வந்துடுறோம்மா ஓகேம்மா ம் நன்றிம்மா